இப்போது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வேலைக்கு போகும்போது ஸ்டாட்டிங்கில் வந்துவிட்டு எங்களுக்கு மோட்ரு ஃபிட்டிங் தான் எங்களுக்கு வேலையே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிங்கில் போகும்போது எனக்கு எதுவுமே தெரியாது அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற சீனியர்ஸ் எல்லாத்துக்கிட்டேயும் தான் நான் கேட்டு பழகினது அப்போது பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிங்கில் வந்துவிட்டு ஒவ்வொரு இதுவுமே வந்து என்கேஜ் பண்ணும்போது வந்துவிட்டு ஃபிட்டிங் பண்ணும்போது வந்துவிட்டு எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருந்துச்சு அவங்கள்ட்டேலாம் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க ஸ்டாட்டிங்கெல்லாம் போகும்போது ஒன் வீக் டூ வீக்ஸுலாம் ரொம்ப பயங்கர உடம்பு வலியாக இருந்துச்சு அப்போது பார்த்திங்கன்னா அப்புறம் போகப் போக வந்துவிட்டு வலி எல்லாம் கரெட்டாக செட்டாகிக்கும் அதெல்லாம் ஒன்றும்னு பிரச்சனயில்ல வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க அப்போது பார்த்திங்கன்னா சரி போகப்போக கற்றுக்கலாமே எல்லாமே அப்டிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்ருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு அப்புறம் போகப் போக ஒரு ஒன் மந்த்து இது த்ரீ மந்த்துக்குள்ளே வந்துவிட்டு எல்லாமே மேக்சிமம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் போகப் போக எனக்கே எல்லாமே தெரிய வந்துச்சு அப்புறம் நான் வந்துவிட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கப்பறம் நான் இன்னொருத்தங்களுக்கு கற்றுத் தர்றதுக்கு ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல நான் சீனியராகிட்டேன் சீனியர் வந்து எனக்கு மேலே போய்ட்டாங்க அவங்க மாதிரி நாங்களும் ஆகணுமே அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படும்போது இன்னும் வந்து பெனிஃபிட்டாக நம்ம என்னென்ன பண்ணணும் அட்வான்ஸாக வந்துவிட்டு நம்ம என்னென்ன பண்ணால் அந்தமாதிரி ஆளாக அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது

நானும் வந்துவிட்டு அதுக்கு இந்த வேலை மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து வேலைலாம் இருந்தாலும் ஓகே எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கும்போது எல்லாமே கற்றுக்கிட்டு சரி ஓகே நம்ம மற்ற ஆளுக்கு வந்து இன்சார்ஜ் ஆனோம் இன்சார்ஜ் ஆகிட்டு இன்சார்ஜ் மேலே வந்துவிட்டு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயுமே அவங்க கிட்டேயும் நான் கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு அவங்க வந்து இது இந்தமாதிரிலாம் சொன்னாங்க இதலாம் வந்து இப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும்பா அப்படின்னு மேலே சொல்லி சொல்லும்போது அவங்க அப்படிங்களா சரி ஓகேங்க எல்லாமே கத்துக்கினேன் சிஸ்டம்லாம் கொஞ்சம் ஏதோ டைப் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க சிஸ்டம்லாம் ஓகே டைப் அடிச்சுட்டு அதலாம் வந்துவிட்டு எண்ட்ரி போடுற மாதிரி இருக்கும் எல்லாமே சொன்னாங்க அப்படிங்கும்போது எண்ட்ரியெல்லாம் போட்டு அவங்களுக்கு சரி ஓகே பெனிஃபிட்டாக இருக்குது ஓகே பையன் நல்லா பண்ணுறான் அப்படிங்கும்போதுதான் வந்துவிட்டு சரி ஓகே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கும்போது சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறந்தான் வந்துவிட்டு நான் சூப்பர்வைஸரே ஆனேன் சூப்பர்வைஸருக்கு போகும்போது மைண்டு பிரஷர்லாம் இருந்துச்சு அதையுமே சரி ஓகே இந்தளவுக்கு நம்ம தாண்டி வந்திருக்கோமே அப்படிங்கும்போது வந்துவிட்டு சரி இதுக்கும் என்ன இருக்குது எல்லாமே பார்த்தர்லாம் அப்படிங்கும்போதுதான் வந்துவிட்டு சரி மைண்டு ஒரு ஃபிரீயாகவே வச்சிக்கிட்டு தான் வந்து நான் பழகவே ஆரம்பித்தேன் அப்படி பார்த்திங்கன்னா அப்போது வந்துவிட்டு எல்லாமே சிஸ்டம் ஒர்க்கு அதுவும் இருந்துச்சு மேனுபேக்ச்சரிங் டீம் ஒர்க்கும் வந்து இருந்துச்சு சரி ஓகே இருக்கட்டும் எல்லாமே ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது இருக்கும்போது நானும் சரி ஓகேன்னு தான் சொல்லிட்டு எல்லாமே ஃபேஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்துவிட்டுதான் வந்துவிட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறந்தான் வந்துவிட்டு எனக்கு போஸ்ட்டிங் சூப்பர்வைஸர் போஸ்ட்டிங்குனாலே வந்துவிட்டு ஒன்று போட்டாங்க அது வந்துவிட்டு எனக்கு ரொம்பவுமே ஃபெனிபிட்டாக இருந்துச்சு எனக்கு வந்துவிட்டு ஓகே இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் வந்துவிட்டு மேனுபேக்ச்சரிங் டீம் அப்படிங்கிற மாதிரி வந்துவிட்டு எனக்கு ஒரு டேகு மாதிரி கொடுத்தாங்க நான் வந்து ரொம்ப ஹேப்பியாக இருந்தேன்